ஒரு காலகட்டத்தில் மீன் பிடிக்கிறதுக்கு பரிசல் எடுத்துகிட்டுப் போயி ரெண்டு பேரு வலையை விசுறு வலை போட்டு அல்லது கை வலை போட்டு மீன் பிடிச்சிக்கிட்ருந்தாங்க இப்போ படகுகெல்லாம் மோட்ரு பயன்படுத்துகிறாங்க மோட்ரு போ கட்டு மரம் அதுக்கப்புறம் வந்து கட்டு மரத்தில் போயி மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க இப்போ மோட்டார் படகுகளில் போகிறாங்க விசைப்படுகுகளில் போயி எனக்கே ஒரு ரெண்டு விசைப்படகு இருக்குது அதில் ஒரு பத்து பேரு போனோம்னாக்கா ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு நாங்கள் இங்கேயிருந்து நம்ம இலங்கை கிட்டத்தட்ட போயி நாங்கள் மீன் பிடிச்சிட்டு வருவோம் அங்கேயும் தான் இலங்கைக்காரன் தான் துப்பாக்கியால் சுட்டு எங்களை விரட்டிக்கிட்ருக்கானுங்க அதை கேட்கறதுக்குன்னா இங்கே நான் நாதி இல்லாமல் நாங்கள் இதையே சுற்றி சுற்றி இருக்கிற ஓட்ட போட்டை வச்சிக்கிட்டு நாங்கள் இங்கேயே சுற்றிக்கிட்ருக்கோம் இதுக்கு மேலே நாங்கள் கப்பல் கட்டி போகிற அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி கிடையாது ஏதோ இருக்கிற போட்டில் கொஞ்சம் டீசல் போட்டு வே ஒரு மோட்டார் வச்சி மீன் பிடிச்சிக்கிட்ருக்கோம் அவ்வளோ தான் எங்களுடைய நிலமை இப்போதைக்கு